நடனம்ங்கிறது பார்த்திங்கன்னா அது வெறும் ஒரு ஆர்ட் மட்டும் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பாரம்பரியத்தையும் அது குறிக்கும் நமக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அவங்களோட கலைகள் என்னங்கிறத அது குறிக்கும் ஏன்னா அதில் வர அந்த சில வரிகள் வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்க பழைய இதுங்களையும் வந்து நமக்கு புரிய வைக்கும் அவங்க நாட்டியம் அந்த இது பார்த்தீங்க வச்சுக்கோங்க நமக்கு அந்த வளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதைகளையுமே நமக்கு சொல்லும்